ஹலோ லாஸ்ட் வீக் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஸாரி ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த ஸாரி பார்த்தீங்கன்னா நாங்கள் மொபைலில் பார்க்கும் போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கலர்ஃபுல்லாக நல்ல டிசைன்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸாரி வந்துட்டு ரொம்ப லைட்டாக டிசைன்ஸ் ரொம்ப கம்மியாக பார்க்கவே ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து எங்களுக்கு இஷ்டப்படலை அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டேன்